ஹலோ நான் சக்திலேந்து பேசுகிறேங்க மேம் எங்களுக்கு ஒன் லேக்குள்ளே பைக்கு மாடல் பார்க்கணுங்க மேம் என்னென்ன பைக் இருக்குங்க மேம் ஒன் லேக்குள்ளே ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஒன் லேக் மேலே தாண்டாது இல்லங்க மேம் எங்களுக்கு ஒன் லேக்குள்ளே தான் பட்ஜெட் இருக்கு ஸோ அதான் கேட்குறோங்க ஓகேங்க மேம் ஆஃபர் ஏதாவது இருக்குங்களாங்க மேம் ஓகேங்க மேம் டிஸ்கௌண்ட் பண்ணித் தருவீங்களாங்க மேம் ஆ ஓகேங்க ஓகேங்க டியூக்கோட ஏதாவது பெனிஃபிட்டு சொல்லுங்கள் மேம்

ஓகேங்க மேம் பல்சரில் நியூ மாடலில் ஒன்று வந்துருக்கல்லங்க மேம் அதெல்லாம் இருக்குங்களா ஓகேங்க

ஓகேங்க மேம் சரிங்க மேம் ஹோண்டால வேறு ஏதாவது இருக்குங்களாங்க மேம் சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்போ வந்து பார்க்கலாங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் இஎம்ஐயில போட்டுக்கலாலங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம்

ஓகேங்க மேம் நாங்கள் இந்த நம்பருக்கே ரிட்டர்ன் கால் பண்ணலாம்லங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் நோட் பண்ணிக்கோம் ஃபைவ் பைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சத்தியமங்கலம் சிக்ஸ் த்ரீ எய்ட் ஃபைவ் நாட் ஜீரோ ஓக் ஆமாங்க மேம் இதாங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க

இல்லங்க ஒன்றும் இல்லங்க மேம் ஓகே ஆ ஓகேங்க மேம்